நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் செலை செஞ்சிருந்தேன் பக்கத்து வீட்டுக்கார அண்ணா பார்த்துட்டு இந்த விநாயகர் செலை நல்லா இருக்குதுடா எனக்கு ஒன்று செஞ்சுதா நான் வேணால் உனக்கு ஒரு அமௌண்ட்டு தரேன் அப்படின்னாரு அதேமாதிரி அந்த அண்ணா கேட்ட மாதிரி நான் ஒரு செலை களிமண்லேயே செஞ்சுத் தந்தேன் கையிலேயே களிமண்லேயே செஞ்சுத் தந்தேன் அந்த செலை பார்த்துட்டு அந்த அண்ணா வந்துட்டு நல்லா இருக்குதுடா அப்படின்னு சொன்னார் இதே மாதிரி நீ நிறையா செய் அது நல்லா சேல் ஆகும் அப்படின்னாரு அ அது தான் வந்து என்னோட கிரியேட்டிவிட்டியை வந்து தூண்டுகிற மாதிரி இருந்துச்சு அது அது தான் நான் செஞ்ச ஃபஸ்ட்டு ஃப்ராடக்ட்